நேரடியாகவும் கட்டணம் செலுத்தலாம் மற்றும் பேங்க்கில் மூலியமாகவும் பணம் செலுத்தலாம் மற்றும் செக் மூலியமாகவும் பணம் செலுத்திகிறார்கள் எனவே எண்ணற்ற வழிகள் இருக்கிறது பணம் கட்டணம் செலுத்துறதுக்கு